பூக்கடைங்களா ஏன் பேர் ஏன் பேர் பரணிங்க பேர் பரணிங்க ஆ பூவு இருக்குங்களா

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

மைசூர் ரோஸ் இருக்குங்களா எப்படிங்க விடு பூ மாதிரி இருக்குங்களா இல்லை மாலை கட்டி வச்சிருக்கிங்களா சரிங்க ஆ எனக்கு மைசூர் ரோஸே ஒரு கிலோ விடு பூவாக கொடுத்துடுங்க ஆமாம்ங்க ஆ சரிங்க சரி நான் வாங்கிறங்க மல்லிப் மல்லி பூ இருக்குங்லாங்க சரி மல்லி பூ ஒரு அஞ்சு படி கொடுத்துடுங்க ஆமாம்ங்க ஆ ஊட்டி ரோஸ் இருக்குங்களா ஊட்டி ரோஸ் ஒரு அரை கிலோ கொடுத்துடுங்க ஆ சரி நீங்களே டெலிவரியும் பண்ணிருவிங்களா நாங்கள் வந்து வாங்கணுங்களா ஆ சரிங்க கடை எத்தனை மணிண எத்தனை மணி வரைக்கும் ஒப்பனாக இருக்கும்ங்க ஆ சரிங்க சரிங்க சரி இன்னக்கு சாய்ந்தரம் நாங்கள் ஏழு மணிக்கு வந்து வாய்ங்கிறோங்க எல்லாம் ஃப்ரெஷாகதான இருக்குங்க ஆ சரி சரி நீங்கள் பேக் பண்ணியிருங்க ஆ சரிங் ஆ சரிங்க